எக்ஸ்கியூஸ் மீ மேம் மே ஐ கம் இன் மேம் ஆ எனக்கு புக்கு வேணும் மேம் இப்போ எந்தமாதிரி புக்கெல்லாம் ஃபேமஸாக இருக்குது ஓ வரலாற்று ம் ஓகே மேம் இப்போ வரலாற்று புத்தகங்களில் வந்துட்டு என்னமாதிரி புக்கெல்லாம் இருக்குது அந்த எல்லா புக்குமே உங்கள் கிட்டே அந்த எல்லா புக்குமே உங்கள் கிட்டே இருக்கா மேம் சரி எனக்கு பொன்னியின் செல்வன் புக்கு வேணும் மேம் இப்போது எந்த புக்கு மேம் அவைலபுளாக இருக்குது மெட்டீரியல்னால் எனக்கு மெட்டீரியல் வேணால் மேம் புக்கு தான் வேணும் ஆ சரி மேம் சரி மேம் இப்போ அதுவாவது அவைலபுளாக இருக்கா ஆ வச்சுருக்கேன் மேம் ஓகே மேம் சரி எனக்கு புக்கு எடுத்துக் கொடுங்க ஆ சரிங்க மேம் சொல்லுங்கள் சரி மேம் சரி மேம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஆ ஆ சரி மேம் மேம் புக் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இதுவா ஆ இந்தாங்க மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் சரி ஓகே மேம் ஓகே மேம்